என்னுடைய ப்ராடக்ட் வந்து என்னுடைய மொபைல் ஃபோன் என்னோடய மொபைல் ஃபோன் எந்தளவுக்கு என் எந்தளவுக்கு நல்ல ஃபோனாக இருந்துருக்கோ அந்தளவுக்கு வந்து மோசமான ப்ராடக்ட்டாகவும் நான் வாங்கினதுனல ஒன் ஆஃப் த மோஸ்ட் த ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லைனு சொன்னால் அதை என்னோடய மொபைல் ஃபோன் சொல்லுவேன் முத விஷயம் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் வந்து சரியான முறைல சார்ஜ் நிற்காது எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் என்னோடய மொபைல் ஃபோனில் சார்ஜ் டக்குனு ட்ரைன் ஆயிடும் இது வந்து நான் வாங்குனப்பைலேருந்து இந்த ப்ராப்லம் எனக்கு இருக்குது அடுத்தது வந்து சார்ஜ் எந்தளவுக்கு எவ்வளோ நேரம் போட்டாலும் சரி சார்ஜ் வந்து ரொ அதாவது ரொம்ப டைம் எடுக்கும் என்னோடய சா ஃபோன் சார்ஜ் ஆகாததுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூனில் இருந்து மூன்றை மணிநேரம் ஒரு ஜீரோவில் போட்டோம்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்ஸண்டேஜ் கம்ப்ளீட் ஆகுகிறதுக்கு ஒரு மூனில் இருந்து மூன்றை மணிநேரம் எடுக்கும் அடுத்தது வந்து ஃபோன் வந்து ஹெட்செட்டோடு யூசேஜ் வந்து வரும்போது ஃபோன் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்லம்ஸ் கொடுக்குது நான் ஃபோன் பேசும் போது ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ண ஒ ஆட்பாட் யூஸ் பண்ணுறப்போ அது ஃபோன் வந்து சில நேரம் கட் ஆயிடுது அடுத்து ஃபோன் வந்து அடிக்கடி பிளாக் ஸ்கிரீன் வருது அடிக்கடி ஹேங் ஆகி நின்றுது மற்றபடி நான் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஃபோனோடய கீபேட் வந்து சரியான முறை ஒரு ஒரு தடவை டேக் பண்ணால் வந்து அந்த லெட்டர்ஸ் வரது கிடையாது ஒரு நாலு அஞ்சு தடவை சில டைம் டேக் பண்ணால்தான் அந்த லெட்டர்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது